ம் வாங்க மேடம் வாங்க வாங்க வண வாங்க வாங்க வாங்க மேடம் எங்கள் கடையை எங்கள் ஹோட்டலில் வந்து அக்காரவடிசல் நல் இல்லை அக்காரவடிசல் நல்லாயிருக்கும் மேடம் சாப்பிட்டுப் பாருங்கள் அதுக்கப்புறம் ரவா தோசை வேணுன்னா ரவா மசால் தோசை நல்லாயிருக்கும் ம் நல்லாயிருக்கும் மேடம் தேங்காய் சட்னி புதினா அதோட தேங்காய் சட்னி புதினாச் சட்னி சாம்பாரு அப்புறம் உங்களுக்கு என்ன வேணுமோ கேட்டிங்கன்னால் செர்வ் பண்ணுவோம் ரெண்டாவது எங்கள் ஹோட்டலில் வந்து மினரல் மினரல் வாட்ரு தான் சப்லே பண்ணுவோம் குடிக்கிறதுக்கு ம் ஆமாம் ஆ பொடி தோசை இருக்குது சாம்பார் இட்லி இருக்குது மா இது இருக்குது மசால் தோசை இருக்குது தயிர் ச தயிர் இது ரச வடை இருக்குது வில வந்து எழுவத்தஞ்சிருவா மேடம் உங்களுக்கு எத்தினை வேணும் ம் ஆமாம் ஆமாம் ஆ எல்லாம் தருவோம் மேடம் உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாம் தருவோம் ரெண்டாவது சர்வர்களுக்கு டிப்ஸ்லாம் ஒன்றும் கொடுக்க வேணாம் ம் உங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் திரும்ப ரெகுலராக நீங்கள் வந்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி ம இது மசால் தோசையும் நல்லாயிருக்கும் பூ ப பூரியும் ஆ சுடச் சுட இப்போ கிடைக்கும் பூரியும் சுடச் சுட போட்டுக் கொடுத்துருவோம் ம் மசாலா தேங்காய்ச் சட்னி உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு சப்பாத்தியும் இருக்குது ஆமாம் இது தான் ப பட்டாணி குருமா சப்பாத்திக்கு ஆ வெங்காயத் தயிர் பச்சடி அப்புறம் வந்து ரோஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பொடி ரோஸ்ட்டு அந்த மாதிரி இருக்குது முட்டை ரோஸ்ட்டு அந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு என்ன தேவை ஆனியன் ரோஸ்ட்ருக்கு ஆனியன் ஊத்தாப்பம் இருக்குது ம் கொண்டுட்டு வரேன் மேடம் ஆ உட்காருங்க மேடம் இந்த ஆ அனுப்பி விட்றேன் மேடம் வேறு எதுவும் குறைகள் இருக்கானு சொல்லுங்கள் மேடம் நன்றி ஆ